முந்தி கட்சியில் அதிமுக கட்சி ம கா திமுக கட்சி பாஜாகா இவங்கெல்லாம் இருந்தும் எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணிருக்காங்க இப்போ வந்து வந்துருக்கிற கட்சியில் திமு அதிமுக கட்சியில் எங்களுக்கு க்ரைண்ட்ரு மிக்ஸி டிவி எல்லாம் சிலிண்ட்ரு எல்லா உதவியும் பண்ணிணாங்க முந்தி ஜெயலலிதாம்மா இருந்தப்போ எங்களுக்கு சத்துணவு எம்ஜிஆருங்க இருந்தப்போ கட்சியில் இருக்கப்போ எங்களுக்கு க்ரைண்ட்ரு சத்துணவு கூடம் எல்லாம் பணம் உதவி எல்லாம் கிடச்சி எங்களுக்கு கிடச்சிருக்கு இப்போயும் ப எங்களுக்கு ஆயிரவா பணம் ரேஷன் கடையில் கொடுக்குறாங்க இதில் விட இன்னும் முன்னேற்றமாகி வந்துக்கிட்டு இருக்குது வ வரணும்னு நெனக்கி எதிர்பார்க்குறோம்